எங்கள் மாநிலம் வந்து பார்த்திங்கள்னா தமிழ்நாடு இதில் வந்து எப்படி பார்த்திங்கனா கலாச்சாரம் அப்படினா ஒன்றும் பெருசாயெலாம் ஒன்றுல்ல ரொம்ப அதிகால மன்னர்கள் அரசர்கள் அவங்க வாழ்ந்ததுதான் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில்தான் வாழ்ந்ததுக்காக ஒரு அடையாளமாக வந்து பார்த்திங்கள்னா தஞ்சை பெரிய அந்த மாதிரி பெரிய பெரிய கோயிலெலாம் கட்டியிருக்காங்க அதுதான் வந்து அவங்களுக்கான அடையாளம் இதை வந்து பார்த்திங்கள்னா சோழநாடு அந்த மாதிரி வந்து தகடூர் அந்த மாதிரி வந்து நிறைய பேரில் இதெலாம் உண்டு எந்த மாநிலம் எப்படினு தெரியலை இது வந்து தமிழ்மொழி அப்படிகிற ஒரு தமிழ் நாட்டுக்கு ஒரு தமிழ் மொழிகிற ஒரு பெரிய பேரே ஒன்று இருக்குது இதை வந்து எங்களுக்கு சொல்வதுக்கு வந்து ரொம்ப பெருமை இதை வந்து கலாச்சார முறையில் பார்த்திங்கள்னா சாயம் சம்பர்த்தாயம் அப்படிகிற மாதிரிலாம் அங்கே கிராமத்து சைடு அந்த மாதிரிலாம் பேசுவாங்க அதை வந்து சங்க காலத்து நாடு பழைய நாடு அப்டினெலாம் சொல்லுவாங்க தமிழ்மொழி வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ்மொழிதான் வந்து ஜாஸ்த்தி வேறு எங்கேயும் எந்த நாட்லேயும் அந்தளவுக்கு வந்து தமிழில் வந்து பேசுவது கிடையாது தூயதமிழ் தூய தமிழ்னு பார்த்திங்கள்னா வந்து மதுரை அந்த மாதிரி இருப்பாங்க தமிழ் நாட்டில் மட்டும் தான் அந்த மாதிரி பேசுவோம் தவிர வேறு நாட்டுலேயும் பேசமாட்டாங்க இது வந்து எங்கள் நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய பெருமைதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கள்னா எங்கள் மாநிலத்திலே நிறைய கலாச்சாரமெலாம் உண்டு ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு மாதிரி திருமணம் செய்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கள்னா அந்த சின்னகுமிழ் காது குத்துவது அது மாதிரி வந்து நிறைய கலாச்சாரமெலாம் உண்டு ஒவ்வொரு மாநிலத்தில் வந்து ஒவ்வொரு அடையாளம் எங்கள் மாநிலத்தை நாங்கள் இப்படிதான் செய்வோம் அப்படிகிற மாதிரி இருபத்தெட்டு இருவத்தொம்பது மாநிலத்துலேயும் ஒவ்வொரு மாநிலம் முறைப்படி செய்வாங்க இதுதான் வந்து கலாச்சாரம் தமிழ் மொழியில் வந்து கலாச்சாரம்